ஹலோ சார் சார் என்னோடய ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சி சார் வேறு ஒன்று அப்ளை பண்ண முடியுமா நான் வந்து ஐடி டிப்பார்ட்மெண்ட் சார் சார் அவுட் பஸ்சில் வந்தோம் சாரு வாட்ரு கேன் வைக்கிற இடத்துல வெச்சுருந்தேன் எங்கே மிஸ் ஆகிச்சி எங்கே விழுந்துச்சுனே தெரில சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் எப்போ சார் வரும் டூப்ளிகேட் ஐடி கார்டு கிளாஸ்சில் வந்து விட மாட்டேங்கிறாங்க சார் ப்ரின்ஸ்பல் சைனிருந்தா வாங்கிகிட்டு வா அப்போ தான் கிளாஸ்சில் விடுவேன் அப்படின் சொல்கிறாங்க சார் ஓகே சார் ஆ சரி ஓகே சார் சார் ஒரிஜினல் ஆ ஓகே சார் எங்கே ட்ரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போய் வாங்கணுமா சார் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய்விட்டு வாங்கணுமா ஆ சரி ஓகே சார் ஆ சரிங்க சார் சரி ஓகே சார் சார் நீங்கள் கொஞ்சம் மேம்கிட்ட சொல்லுங்க சார் அவங்க நீங்கள் சொன்னால்தான் விடுவாங்களாம் ஓகே சார் சரி ஓகே சார் ஆ சரி ஓகே சார்